இப்போ நான் வந்து கோழி வளர்த்திட்ருக்கேன் கோழி அப்படிங்கறது வந்து அதுக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது சுற்றி வலையை கட்டி நான் அதை போட்டு விட்டு நான் ரெண்டு மூணு தாய் கோழி வச்சிருக்கேன் அது கூட சேவல் வச்சிருக்கேன் அது ரெண்டும் பா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் குஞ்சு வந்துரும் அந்த குஞ்சை வந்து நான் உற்பத்தி பண்ணி பண்ணி விற்று என்னுடைய ஒரு அடிப்படையான ஒரு செலவுக்கு நான் வச்சிக்கிட்ருக்கேன் இந்த கோழிக்கு வந்து அதிகமாக நோய் வரும் அந்த நோய் தாக்கும் போது நம்ம இது பண்ணிக்கணும் மருந்து போட்டுக்கணும் மற்றப்படிக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கோழி வளர்த்துறதுல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்லா இருக்கு